எங்கள் சூழதீர பகுதியில் கம்ப்பியூட் சென்டர் உள்ளது அதில் விஓ டிரெய்னிங் மூலம் நடைபெறுகிறது குழந்தைகள் கம்ப்யூட்ரு டைப்பிங் செய்வதற்காக செல்கிறார்கள்

இதனால் சில குழந்தைகள் பயனடைந்துள்ளார் இந்த டிரெய்னிங் மூலயமா நிறைய பேர் விஷயம் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் பயனடையும் பெண்களுக்கு நல்ல ஊக்கத்தொகையாக கொடுக்கிறார்கள் டிரெய்னிங் மூலம் நல்ல வசதியாக பயனடைவார்கள்